அண்ணா நான் நாமக்கல்லேருந்து பேங்களூருக்கு ரயில்வே டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தேண்ணா ட்ரெயினு அது ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சா எப்படி அதை நம்ம பார்க்கறது அதுக்கு ஏதாவது ஃபோனில் ஆப்பு என்ன ஏதாவது இருக்குதுங்களா இல்லை கா என்ன டைமிங் எதுவும் லேட்டாக வரு வருதா கரெக்டான டைமுக்கு போ பேங்களூர் போய் சேருங்களா நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது என்னென்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது ஆப் லிங்க்கு ஏதாவது இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா ஏன்னால் சூட்டுக்கு கரெக்டான டைமிங்க்கு நான் போகணும் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த லிங்க் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கண்ணா ஆப் லிங்க்கு